மக்கள் எதிர்கொள்ளும் தொழில்நுட்ப சிக்கல் மிகவும் நிறையாவே இருக்கு இந்த கால கட்டங்களில் வந்து எல்லோருமே கைப்பேசியை கையில் வெச்சுட்டு எல்லாம் இருக்காங்க இதில் சிக்கல்கள் வர தான் செய்யும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற அந்த டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளை அதிகமாக ஏற்படுத்தணும் மேலும் இதில் வந்து ஒவ்வொரு டவருக்கீழேயும் நிறைய இந்தியாவில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனு சேவைகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது ஆகவே இந்த செல்போன் டவர்களை மிகவும் அதிகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் மேலும் ஐந்து ஜி போன்ற தொழில்நுட்பங்களை மிகவும் அதிகப்படியாக பயன்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன் மேலும் பெரிய தொழில்நுட்பம் சிறிய தொழில்நுட்பம் சிக்கலை தீர்க்க அவரவருக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை நான் செய்துகொண்டே இருப்பேன்